இப்போ நான் ஊருக்கு லாங்கில் நான் போனேன் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக போனேன் இடத்த பூக்கள் பூ வந்து கலரு கலராக இருந்துச்சு எப்படினா பூ ரோஸு அல்லி பூ பலவிதமான பூ வந்து சொல்ல முடியாது அது வந்து பேர் தெரியாத அளவுக்கு ஆனால் ரசிக்க முடிஞ்சது நல்லா இருந்துச்சு பலவிதமான பூ ஏராளமான பூ அவ்வளோ பூ இருந்தது போகும்போது கஷ்டமாக தான் போனேன் ஆனால் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பூவுங்களாம் பார்க்கும்போது பூவுங்கள பார்க்கும்போது நல்லா நல்லா இருந்துச்சு ஏன்னா திமிங்கலம் அந்த காலத்து இது ஏரோஃபிளேன் இதுங்கெல்லாம் வந்து இருக்கும் பார் அது அந்தமாதிரி இது சரி அது வந்து கயிறு கட்டி பறப்பாங்க பார் அந்த மிஷினில் மாதிரி தொங்குவாங்கல்ல அந்தமாதிரி இது அந்தமாதிரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா நானே ஒரு ஆச்சரியமா பார்த்தேன் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு பார்த்தோம் நல்லா பார்த்துட்டு வந் பார்த்தோம் அதுக்கு பிறகு வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா இருந்துச்சு இந்த ஊருக்கு கேரளாவுக்கு போனோம் கேரளாவில் வந்து பார்க்கமுடியாதது கடல் கடல் கடலில் அலை வந்து அடிக்கிறது அது நல்லா இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் போனோம் அது வந்து நல்லாவே இருந்துச்சு நல்லா ஜாலியாக இருந்தோம் தண்ணிலேயும் நல்லா இறங்கி பார்த்து நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு போகும்போது கஷ்டமாக இருக்குது ஆனால் அதை பார்த்தாக்க நல்லா இருக்குது கேரளாவில் வந்து அங்கங்கே சுற்றி பார்க்குறது செடிகள் பூ வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டாக இருக்கும் அது ஒரு மாதிரியா இருக்கும் நல்லா இருந்துச்சு பார்க்க